நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சேரீ ஒன்று பார்த்தேன் அது எனக்கு ரொம்ப புடிச்சு இருந்துது அந்த சேரீயை வந்து நான் க வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த சேரீ பார்க்கறக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துது தரமாக இருக்குதுன்னு தோணுச்சு அந்த சேரீயை நான் வந்தா ஆர்டர் பண்ணினேன் ஆர்ட்ரு பண்ண ரெண்டே நாளில் அந்த சேரீ என் கைக்கு வந்துருச்சு அந்த சேரீ வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு நான் நினச்ச மாதிரியே இருந்துச்சு அந்த சேரீ வந்து கம்மியான ரேட்டில் தான் கொடுத்தாங்க அந்த கம்மியான ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சேரீ ரொம்பவும் நல்லா இருந்தது அந்த சேரீ எனக்கு ரொம்ப புடிச்சு இருந்துச்சு அந்த சேரீ நான் ஆர்ட்ரு பண்ணின அந்த ரெண்டு நாள்லையே அவங்க சொன்ன அந்த டேட்லையோ அந்த டையத்திலயோ அவங்க கொண்டு வந்து டோர் டெலிவெரி பண்ணிட்டாங்க அந்த சேரீ பார்க்கறக்கும் ரொம்ப அழகா இருந்தது அது தரமாகவும் இருந்துச்சு அந்த காசுக்கு ஏற்ற ஒரு பொருள்னால் அந்த சேரீ நல்லா தான் இருந்தது